இப்போ வந்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து நிறையா வந்து வடிவங்களில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையான வடிவங்கள்லையும் வந்து தொழில்நுட்பம் வந்து இப்போ வந்து உருவாயிருச்சு இப்போ அந்த தொழில்நுட்பத்து மூலயமா எனக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னை வந்து ஒரு ஒரு லேஸி பீப்பிள் ஒரு சோம்பேறியான ஒரு பேர்சனாகதான் என்னை வந்து இப்போது இந்த உலகோம் வந்து என்னை காட்ட வைக்குது ஏன் அப்படின்னா வந்து தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து என்னோடய அன்றாட வேலைகளை வந்து தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து பயன்படுத்தி நா வந்து ஒரு சோம்பேறியாக வீட்டிலேயேதான் இருக்கேன் அது வந்து என்னை வந்து ரொம்ப வந்து பாதிச்சுது மனதளவிலையும் வந்து உடம்பளவிலையும் வந்து ரொம்ப பாதிப்பு வந்து ரொம்ப வந்து வர ஆரம்மிச்சிருச்சு அதுக்கடுத்து வந்து அந்த தொழில்நுட்பத்தோடு என்னோடய வாழ்க்கை எப்படி எளிதாக்கிருக்குது அப்படின்னா என்னோடய சில கஷ்டமான விஷயங்களை கூட தொழில்நுட்பத்து மூலயமா வந்து நான் ரொம்ப எளிதாக வந்து பண்ணி முடிச்சிடறேன் அதனால் வந்து எனக்கு தொழில்நுட்பம் ரொம்ப உதவியாகவும் இருக்குது அதே சமயம் வந்து எனக்கு கேடையும் விளைவிக்கிது தேங்க்யூ